ஆ டீச்சரா ஆ ஆமாம் ஆமாம் மேடம் பார்த்தேன் மார்க்கு கம்மியாக இருக்குது ஆ இங்கிலிஸ்லேயும் கணக்குலேயும் போயிருக்குது கொஞ்சம் நீங்கள் நல்லா சொல்லிக்கொடுங்க

அவனுக்கு கொஞ்சம் டியூசன் எடுக்கலாமா நீங்கள் ஆ அதெலாம் பரவாயில்லை நீங்கள் கொஞ்சம் டியூஷனுக்கு ஃபீஸ் என்னாகும் அது எனக்கு அன்றைக்கி கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அன்றைக்கி சரியில்லை அதனால் தான் நான் வரல இனி பேரண்ட்ஸ் மீட்டிங் வைச்சா நான் கண்டிப்பாக வரேன் பையன் ஸ்கூலுக்கு கரெக்டாக லீவ் போடாமல் வரானா ஆ அதுதான் மார்க்கு ரொம்ப கம்மியாகதான் இருக்குது கொஞ்சம் நீங்கள் டியூசனு எடுத்தீங்கனால் கொஞ்சம் அடுத்த தடவை கொஞ்சம் மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கில்ல ஆ அதுதான் ஃபீஸ்ஸு தான் அதிகமாக கட்ட முடியாது கொஞ்சம் பார்த்துப்போடுங்க ம் ஆ அதுதான் அன்றைக்கி எனக்கு உடம்புக்கு சரியில்லை ஆ சரி மேடம் ஆ ஃபீஸ்

ஆ வீட்டுக்கு வந்தோன்னே கொஞ்சம் விளையாடத்தான் ஓடுறாப்புல படிங்கள் படிங்கனு சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒன்றும் எடுத்து படிக்கவே மாட்டிங்கிதுங்க ஸ்கூல்லேயாச்சும் கொஞ்சம் படிக்கணும் அதுவும் காணுமுங்க என்ன செய்யுறிங்க டியுசன் தான் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு பாருங்க அப்போதான் சரி வரும் ஸ்கூலிருந்து வந்தோன்னே விளையாட்றத்துக்கு ஓடிடுறான் அதனால் டியூசனு எடுத்தால் கொஞ்சம் ஆ ஒரு காப்பி கீப்பி குடிச்சுட்டு டியூசனுக்கு வரமாதிரி இருக்குமில ஆ சரி மேடம் கொஞ்சம் நல்லா அவனை கவனித்து பாருங்க இங்கிலிஸ்லேயும் கணக்குலேயும் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறான் ஆ சரிங்க